ஹலோ லலிதம் ஹோட்டலுங்களா நான் இங்கே சத்தியமங்கலத்துலேருந்து தனலட்சுமி பேசுகிறேங்க லன்ஞ்சு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்குதுங்க மேம் லேட்டாகும்ன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே சாப்பாடெல்லாம் ஆறியேப் போச்சுங்க நீங்கள் அலுமினிய பேக்கில் பேக் பண்ணியிருந்திங்கன்னா ஆறாமல் இருந்திருக்கும் நீங்கள் வாழை இலையில மடித்துக் கொடுத்துட்டீங்க அதனால கொஞ்சம் ஆறிடுச்சுங்க சாப்பாடு அந்த எசென்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சுங்க சரிங்க லேட் லேட்டாச்சுனாக்கா நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் சரிங்க இனிமேல் இந்த மாதிரி லேட்டாயெல்லாம் அனுப்பாதீங்க ஓகே தேங்க்யூங்க